சேவல் சண்டையை பார்த்துருக்கோம் பார்க்கவும் நல்லா இருக்கும் நல்லா விறுவிறுப்பாக இருக்கும் அது ரெண்டு விதமான சண்டை இருக்குது அதில் கத்திக்கால் சண்டையும் இருக்குது வெற்றுக்கால் சண்டையும் இருக்குது அதில் இப்போ கத்திக்கால் சண்டையெல்லாம் தடை பண்ணிட்டாங்க வெற்றுக்கால் சண்டை இருக்குது நல்லா இருக்குது ஆனால் பார்க்கவும் பறந்து பறந்து வர்றது அது நல்லா இருக்குது பார்க்குறக்கு இப்போ வந்து பர்மிஷன் வாங்கி தான் அதை பண்ணணும் ரொம்ப இதாக தான் இருக்குது சண்டை தெரியாமல் தான் பண்ணுறாங்க பண்ணிணாலுமே அதை நல்லா பார்த்து தான் பண்ணுறாங்க அப்படியும் மீறி சண்டை கிண்டை வந்ததுனா போலீஸ் வந்தால் பிடுச்சிட்டு போயிடுவாங்க அப்புறம் இந்த பர்மிஷன் வாங்காமல் பண்றவங்களை அவங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இது இது முறையாக பர்மிஷன் வாங்கி இன்னும் நல்லா பண்ணிணாங்கன்னா நல்லா இருக்கும்